மயிலாடுதுறை மாவட்டத்தில் எந்த பயிர் சிறப்பு அப்படின்னு பார்த்திங்கன்னா நெல் வகைகள் அப்புறம் தானியங்கள்ல உளுந்து பயரு அப்புறம் பணப்பயிர்ல வந்து பார்த்திங்கன்னா பருத்தி இப்போதைக்கி நல்லா வரவேற்பில் இருக்குது அது தீபாவளி காலங்கள்ல நமக்கு பருத்தியோட தேவை ரொம்ப ரொம்ப அதிகமாயிருக்குது அதனால் எங்கள் ஏரியாவில் நிறைய பேர் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா பருத்தி பயிரிட்டிருக்காங்க அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா வெயில் வேணும் பருத்திக்கு கோடை காலங்கள்ல வந்து வெயில் அதிகமாக உள்ள காலங்கள்ல பருத்தி பயிருக்கு உகந்ததாக இருக்கும் நெல் பயிர்களுக்கு மழைக்காலங்கள் மழை இல்லாத காலங்கள் இரண்டுமே சாதகமாக இருக்கணும் ரொம்பவும் வெயில் இருக்கக்கூடாது அதிகமாவும் மழையும் பெய்யக்கூடாது அந்த மாதிரி சூழ்நிலை தான் நெல் பயிர்கள் நன்கு வளரும் ஸோ பருத்திக்கு பார்த்திங்கன்னா ஃபுல் ஃபுல் வெயிலாக இருந்தாக்கூட நல்லது தான் பஞ்சு நல்லா வெடித்து பூத்திருக்கும் பஞ்சோட மகசூல் வந்து நிறைய வகையில் இருக்கும் ஃபர்ஸ்ட்டு பருத்தி வந்து போடும் போது விதையா வாங்கி சேத்தில் வயல்ல ஊனிடுவாங்கள் கொஞ்ச நாள் கழித்து அது வளர்ந்து வந்ததுக்கு அப்புறம் பாத்தி கட்டணும் பாத்தி கட்டு தண்ணி விட்டு அப்புறம் அதுக்கு தேவையான உரங்கள் மருந்துகள் தெளிக்கணும் ஒரு குறிப்பிட்ட காலம் வந்ததுக்கு அப்புறம் மொட்டு வைக்கும் அப்புறமா வந்து பருத்தி வெடிக்க ஆரம்பிச்சிடும் வெடிச்சதுக்கு அப்புறம் ஆட்கள் விட்டு அந்த பஞ்சை வந்து எடுப்பாங்கள் எடுத்து கிலோவுக்கு இவ்வளது அப்படின்ட்டு வேலைக்கு ஆட்கள் வருவாங்கள் அப்புறம் அதை கவர்மெண்ட் குடோன்ல போய்ட்டு விற்பனை பண்ணுவோம் விற்பனை பண்ணதுக்கு அப்புறம் பஞ்சோட தரத்தை பார்ப்பாங்க தரத்துக்கு தகுந்தாப்புல விலையை நிர்ணயம் பண்ணுவாங்கள் அந்த விலைக்கு எவ்வளோ கிலோ நம்ம பஞ்சு எடுத்துகிட்டு போறோமோ அதற்கான அமௌண்ட் வந்து டேரெக்ட்டாக நம்மளோட அகௌண்டுக்கு பணத்தை செலுத்திடுவாங்கள்